இது இந்தியாவின் கல்வி முறைகள் ஒரு சிலதுக்கு சரியாக உள்ளது ஒரு சிலது சரி இல்லை உலக நாடு ஓடு ஒப்பிடும்போது கல்வி சே கலாச்சாரங்கள் சேர்ந்து கல்வி உண்டு கலாச்சாரங்கள் சேராத கல்வியும் உண்டு நம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அடையணும் எல்லாருக்கும் இப்ப கல்வி எட்டணும் என்றால் தனியார் ஸ்கூல் அனைத்தும் தூக்கணும் எடுத்துறணுங்க அதாவது ஏன் எடுத்துறணுங்கன்னா சொன்னால் இப்போ நீங்கள் எல்கேஜிக்கே ஒரு லட்ச ரூபாய் வாங்குகிறாங்க இப்ப சாதாரண கூலி தொழிலாளி இப்போ நானெல்லாம் வந்து சாதாரண கூலி தொழிலாளி நான் போயி எல்கேஜியில் நான் ஒரு லட்சம் கட்டி படிக்க வைக்க முடியுங்களா முடியாது இப்போ நீங்கள் மலை ஃபாரஸ்ட்டில் எடுத்துக்குங்க இங்கே மாக்கம்பாளையம் கடம்பூரு மாக்கபாளையத்தில் இந்த அரிதுல ஸ்கூல் இருக்குன்னு சொன்னால் சர்க்கர பள்ளம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்குது அதில் இடையில வந்துங்க கரடி வரும் சிறுத்தை வரும் சிங்கம் வரும் நம்மளுக்கு சிங்கம் இல்லை புலி இருக்குது அதை இந்த காட்டு மிருகங்கள் இடை கூறுகள் இருக்குது அவுக வருவாங்க ஸ்கூலுக்கு புறப்பட்டு வரும்போது ஏதோ ஒன்று தட தடங்கள் தெரியும் அவங்களுக்கு அதுக்குள்ள புழங்கறதுனால அப்போ என்னாவது திரும்பி போயிடுவாங்க அப்போ என்ன ஆகுதுங்கன்னால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அவுகளுக்கு படிப்பு போதியது எட்டாது எட்டாதுங்க இப்போ இங்கே லோ இங்கே டவுனுக்குள்ள எப்படிங்கன்னா ஒரு சிலரு அவுக சாப்பாட்டுக்கே சம்பாதிக்க முடியாத வாடகை வீடு வாடகை வீட்ல இருப்பாங்க வாடகை இப்போ சொல்லணுங்களா எதுக்கு இப்போ பணம் கட்டுகிறமோ இல்லையோ செல்லுக்கு பணம் கட்டணும் இதுமாதிரி இடையூறுகளெல்லாம் இருக்குது இது எல்லாம் மீறி நான் படிப்பு படிக்க வைக்கணும்னா அட நீ போனது படித்தது போதும் இனிமேல் ஏதோ ஒரு வேலைக்கு பக்கத்து வீட்டுக்காரரு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்கன்னால் நான் என் பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்போ படிப்பு எட்டாது இப்படி இது எல்லாம் நம்ம இந்தியாவில் எல்லோருக்கும் கல்வி எட்டணும் உலக நாட்டோடு ஒப்பிட்டு நாமளும் வல்லரசு ஆகணுங்குற லெவலுக்கு வரணும் என்றால் அல்ல தனியார் ஸ்கூலை எல்லாம் எடு எடுத்துட்டு எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் எடுத்துக்கணும் கவர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த போதிய நிதி அது கொடுத்து எல்லார்த்தையும் சமமாக இங்கிலீஷ் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷு நீங்கள் எந்த மொழி மே மேல் இதோ அதை மெயின் மெயினுக்கு கொண்டு வந்து அரசு சகல உதவிகளும் பண்ணி இப்போ படிப்பு கொண்டு வந்தால் மட்டுந்தான் இந்தியாவில் அனைவரும் ஒரே சமநிலைக்கு வர முடியும் இதில் மாற்று கருத்து எதுவும் கிடையாது